ஹலோ நிக்கி காய்கறி கடைங்களா ம் ம் உங்கள்கிட்ட என்ன உங்கள்கிட்ட என்னென்னெல்லாம் காய்கறி இருக்கு ஆ எல்லாம் எவ்வளோ இருக்கும்

ஆ ஆ

தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குங்களா ஆ

எனக்கு வெங்காயம் ஒரு பத்து கிலோ தக்காளி ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க ம் பீன்ஸ்ஸு ஒரு எனக்கு ஈவ்னிங்காக வேணும் சாய்ங்காலமாக மணி ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வருவோம் ஆ மொத்தமாக வாங்கறோமே எங்களுக்கு டிஸ்கௌண்ட்லாம் எதுவும் இல்லைங்களா ஆ சரி ஆ காய்கறிலாம் நல்லா இருக்கும்ல ஃப்ரெஷ்ஷாக

ஆ டெலிவரி உண்டுங்களா வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவீங்களான்றேன் சரி ம்

சரி எனக்கு வெங்காயம் ஒரு பத்து கிலோ தக்காளி தக்காளி ஒரு அஞ்சு கிலோ பீன்ஸ் ஒரு ரெண்டு கிலோ கேரட்டு ஒரு ரெண்டு கிலோ பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஆ அதுவும் அது அதுலையும் ரெண்டு ரெண்டு கிலோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பேக்கிங் பண்ணுங்கள் நாங்கள் வந்து எடுத்துக்குறோம்

இது கத்திரிக்காய் ரெண்டு கிலோ ஆ சௌசௌ இருந்தால் ரெண்டு கிலோ போட்டுக்குங்க ம் இஞ்சிப்பூ இஞ்சி அரைக்கிலோ போடுங்கள் பூண்டு ஒரு கிலோ போட்டுக்குங்க ஆ தக்காளி ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் ஒரு பத்து கிலோ ம் போதும் வீட்டில் கொஞ்சம் இருக்கு பார்த்துக்குறோம் ஆ மணி ஒரு மூணு மணிக்குலாம் வந்துருங்கம்மா ஆ நீங்கள் பேக்கிங் பண்ணி வைங்க நாங்கள் வந்துடுறோம் ஆ சரிங்கம்மா டிஸ்கௌண்ட் பண்ணி வைங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா வச்சிடுறோம்